இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு அதிக காரணங்கள் என்னவென்றால் ஒரு சில நபர்கள் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி சில பேர் நல்லா திறமையாக இருக்குறவங்க உள்ள வர முடியாத அளவுக்கு அவங்க உள்ள போயிடுறாங்க இப்போ இந்த கால கட்டத்தில் வேலைன்னு ஒன்று வந்தா ஒன்று பணம் தேவைப்படுது இல்லன்னா ஒரு ஆள் ரெக்கமெண்ட் தேவைப்படுது இப்படி இருந்தா அந்த இடத்துட்ட வேலை கிடைக்கிது திறமைக்கும் படிப்புக்கும் வந்து நூற்றுல ஒரு பத்து பர்சண்டேஜ்ஜு மட்டும்தான் வேலை கிடைக்கிது தவிர மீதி எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் பண்ணுறோம்னு சொல்லுறாங்களே தவிர அந்த இடத்துட்ட அந்த ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கீழ் மட்டத்தில் இருக்கிறவிங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிது அரசு அதை என்ன பார்க்கணுன்னா அரசு ஃபர்ஸ்ட்டு லஞ்சம் வாங்காம இந்த மாதிரி ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிற ஒரு சில பல நபர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள வராம பொதுவான முறையில் எல்லாருமே ஒரு பார்வையில் பார்க்கப்பட்டா இளைஞர்களுக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது ஒரு பிரச்சனையாக வராம இருக்கும் அரசுனுடைய பார்வையில் வெளி மக்களுக்கு வார்த்தைகளால் சொல்றதை விட செயல்களில் கரெக்டாக பண்ணா அதுவே போதுமானதாக இருக்கும்ன்னு நான் நினைக்கிறேன்